ஹலோ காவ்யா ட்ராவல் ஏஜென்சியா ஆ என்னோடய நேம் சுஷ்மிதா நான் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன் நாங்கள் திருவாரூர்க்கு ஒரு கோவிலுக்கு வரோம் பிரசித்திப்பெட்ட கோவிலெல்லாம் பார்க்கணுன்றதுக்காக டூ டேஸ் ட்ரிப் ஸோ அதனால் உங்கள் ஏஜென்சிலேருந்து எனக்கு கார் வேணும் நியர்பை பிளேசஸெல்லாம் போகலாம் டூ டேஸ் தான் பிளான் ட்ரிப்பு அதுக்குள்ளே உங்களால் எவ்வளோ பிளேசஸ் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ பிளேசஸ் கவர் பண்ணுங்க என்னென்னலாம் இருக்குது

ஓகே டூ டேஸ்ஸில் எவ்வளோலாம் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணிக்கலாம் பட் எனக்கு ஒரு பெரிய இனோவா கார் வேணும் ஏன்னால் நாங்கள் ஒரு டென் மெம்பர்ஸ் வரோம் ஆ சரி ஓகே ஆ ஆக்சுவலாக எவ்வளோ அமௌண்ட் ஆகும்

டென் மெம்பர்ஸுக்கு ஃபார்ட்டி டூ டேஸ்க்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்க முடியாதா எனக்கு ரூம் எப்படி இருந்தாலும் ஓகே ஐ மீன் ஏ நாண் ஏசியே ஓகே நான் ஏசி பட் ஆனால் ரூம் வந்து கொஞ்சம் டீசென்ட்டாக இருக்கணும் அது மாதிரி ஃபுட்டு பார்த்தோன்னா டூ டேஸ்லாம் வந்து கோவில் அப்படின்றனால எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் இருந்தால் எனக்கு ஓகே தான் ப்ராப்ளம் இல்லை எவ்வளோ ஆகும் ஓகே தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைனல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நான் வந்து டூ டே நாளைக்கு வந்து மார்னிங் செவன் ஓ கிளாக் வந்து நான் ரீச் ஆகிடுவேன் திருச்சி ஏர்போர்ட்டில் ஸோ வந்து என்ன பிக்அப் பண்ணிக்கோங்க அமௌண்ட் வந்து அட்வான்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணுமா ஆ சரி ஓகே அட்வான்ஸ் வந்து எவ்வளோ கேட்குறீங்க ஓகே ஒரு டென் தௌசண்ட் அட்வான்ஸ் நீங்கள் மார்னிங் ஏர்போர்ட்டில் பிக் பண்ணும் போது நான் உங்கள்கிட்ட கொடுத்தர்றேன் சரி ஓகே தேங்க் யூ